தமிழ்நாட்டில் வேளாண் துறையில் வந்து நிறைய முன்னேற்றங்கள் வந்து ஏற்படுத்தி இருக்கு இப்போ அப்பல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் பண்ணுறதுக்கு சரியான வசதி வாய்ப்புகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி கவர்மென்டோட ஒத்துழைப்பும் அப்படில்லா இருக்காது இப்போ வந்து வ விவசாயம் வந்து ரொம்ப நலிவடைஞ்ச நிலமையில போயிட்டுருக்குன்றத தெரிஞ்சிக்கிட்ட கவர்மென்ட் வந்து இப்போ வந்து விவசாயத்தில் நம்பளுக்கு நிறைய வந்து வசதிகள் வந்து ஏற்படுத்திக் கொடுத்துருக்கு அதனாலயவே வந்து இப்போ வந்து வேலை செய் அதா படிச்சிட்டு வேலையில் இருக்கிற பட்டதாரிகள் கூட வந்து இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இது வந்து அவங்களோட திறமைய ரொம்ப ஈர்க்கிற விதமாகதான் வந்து இருக்கு இப்போ எடுத்துக்கிட்டிங்கனா மொதல்லாம் வந்து நம்ப அப்பா தாத்தா அவங்க தான் விவசாயம் பண்ணனும் அந்த மாதிரிலாம் இருந்துது படிச்சவங்க படிச்சவங்க வேலை தான் செய்யனும் அப்படிந்து ஆனால் இப்போ வந்து விவசாயத்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதால் அதில் இருக்கிற விளைச்சல் அதில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இருக்க இளைஞர்கள் கூட அவங்களோட படிப்பு அதையும் பார்த்துக்கிட்டு விவசாயத்துறையிலையும் நல்ல முன்னேற்றங்களை வந்து செஞ்சிகிட்டு வராங்க இதனால் தான் வந்து வேளாண்மை துறையில் வந்து நல்ல படிச்சவங்களே இருக்கிற விதமாக அவங்களோட திறம் அவங்களோட திறமைகள் வந்து வெளிப்படுத்துற மாரி இருக்கு இதில்